நான் ரீசென்ட்டாக கொஞ்சம் நாள் முன்னாடிதான் சமைச்சேன் மட்டன் கறி மசாலா கீ ரைஸ் அப்புறம் கபாப் செஞ்சு ஃப்ரூட் சாலட் செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சம் செய்லாந்தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன் அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்த எங்கள் அக்கா பொண்ணுடா ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துதிச்சு சரி அன்னைக்குதான் பர்த்டே வீட்டில் எல்லாரும் கெஸ்ட்டு எல்லாரும் வந்து இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபைவ் மெம்பெர்ஸ் அப்புறம் அக்கா மாமா அவங்க பசங்க அப்புறம் செகண்ட் அக்கா அவங்க மாமா பசங்க சித்தி சித்தப்பா தம்பி தங்கச்சி எல்லாரும் வந்து இருந்தாங்க ஸோ நிறைய நிறைய பேர் நியர்லி டுவெண்டி மெம்பெர்ஸ் ஆயிட்டாங்க எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அவ்வளவாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கொஞ்சமாகதான் அவ்வளோ குக் குக்கீங்கில் நான் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது கொஞ்சமாக சமைக்கலாந்தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் டுவெண்டி மெம்பெர்ஸ்க்கு சமைக்கணும் என்றது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது பயந்துகிட்டே தான் சமைச்சேன் எப்படி ஆகும் அப்படினு சொல்லி பர்த்டே ஃபங்ஷன் வேறு என்னால் கெட்டு போயிவிடக்கூடாது அப்படினு நினச்சிட்டே சமைச்சேன் பட் அது ஒரு அமேசிங் மொமெண்ட்டாகவும் ரொம்ப அன் எக்ஸ்பெக்ட்டடாக இருந்தது ரொம்பவே நல்லா வந்தது டிஷ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படினு சொல்லி எல்லாருமே ரொம்ப பாராட்டுனாங்க சாப்பிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு இன்னோரு வாட்டியும் சமைக்கனும் அப்படினு சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் இன்னோரு பாப்பாக்கு பர்த்டே வரும் போது நாந்தான் சமைக்கணும் அப்படினு சொல்லி அந்த ஆர்டரும் எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சதுனால் எப்படி இருக்குமோன்னு பயந்த அந்த பியர்ஃபுல்னஸ் வந்து சொல்லவே முடியாது ரொம்பவே பயந்தேன் பட் பார்த்தா அதுக்கு அப்புறம் கிடச்ச ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே இருந்தது அன் எக்ஸ்பெக்ட்டடுன்னு சொல்லலாம் அப்படியொரு ஹாப்பினஸ் மொமெண்ட் அது அப்பா எல்லாருமே ரொம்ப பாராட்டுனாங்க அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு எப்படி இருந்துன்னா வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த ஃபுட் எல்லாமே செமையாக இருந்தது எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் வந்து சாப்பிடாங்க சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொன்னாங்க அவங்க பொண்ணு பர்த்டேக்கும் சமைச்சு தரணும் அப்படினு சொல்லி ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி சொன்னாங்க ஸோ அந்த மொமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது